சமையலுக்கு மசாலா அரைச்சி போட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்தியாவில் உள்ள சமையல் ரொம்ப டேஸ்ட்டான சமையல் எல்லா ஊர் எல்லா நாட்டுடய சமையலை விட பெட்ரான சமையல் இந்தியாவில் உள்ள சமையல் மட்டும்தான் இந்தியாவில் மசாலாக்கள் எல்லாம் ரொம்ப சுத்தமான மசாலாக மசாலா உணவுகள் கையால் அரைச்சி போட்டு அம்மியில் அரைச்சி மசாலா போட்டு வச்சா சமையல் இன்னும் ரொம்ப டேஸ்ட் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மசாலா உணவுகள் சமையல்கள் ரொம்ப டேஸ்ட்டான சமையல் இந்தியா சமையல் ரொம்ப டேஸ்ட்டான சமையல்